இங்கே பார்த்தா ஈரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈரோடில் எல்லா ஸ்கூல்லேமே தமிழ்வழி காட்டாயம் பண்ணிக்கிறாங்க பப்ளிக் ஸ்கூலாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக ஸ்கூலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் ப்ரயாரிட்டி தான் கொடுக்கச் சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ் எல்லோருமே படிக்கிறாங்க நம்ம ஊர் காலேஜ் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது அதனால் படித்த பசங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க மற்ற மா மாவட்டத்தக்கூட கம்மபர் பண்ணும்போது நம்ம ஈரோடு மாவட்டத்தில் தமிழுக்குக் கொஞ்சம் ப்ரயாரிட்டி அதிகமாக தான் இருக்குது எந்த ஒரு இது வச்சாலும் காம்படிஷன் எக்ஸாமலாம் வைக்கிறாங்க அதெல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் வருது எல்லாமே அட்டென்ட் பண்ணாதான் குரூப் ஃபோரில் கவர்மென்ட் எக்ஸாமு எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதிகமாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க